தமிழ் மொழி பேசுகிறதுனால நம்ம வந்து சந்திக்கக் கூடிய சவால் பார்த்திங்கன்னா பார்த்தம்னா நிறைய இன்டர்விவ்யூஸ் அட்டன் பண்ணும் போது அதுக்கு அப்புறம் வெளிநாட்டு கம்பனிகள் எல்லாம் நம்ம நாட்டில் நிறையா இருக்குது அதில் வந்து நம்ம வந்து சரியாக வந்து போய் பார்டிசிபேட் பண்ண முடியாமல் தமிழ் தமிழுக்கு வந்து அங்கே முன்னுரிமை முன்னுரிமை இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம வந்து தமிழ் மொழி பேசுகிறதுனால அந்த இடத்தில் நம்மனால் கரெக்ட்டாக அந்த இது புரொனவுன்ஸ் பண்ணி அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது கஷ்டமா இருக்குது